கயிறு கட்டி எறக் இப்போ இப்போ எங்கள் பையனுக்கு நீச்சல் கற்று கொடுத்தேன் கிணத்துல கொடுக்கணுமுன்னா கிணத்துல கொடுக்கும் போது கிணத்துல என்ன பண்ணுவோம் உள்ள இறங்க பயப்புடுவான் எங்கள் பையன் நான் என்ன பண்ண இடுப்பில் கயிறு கட்டி உள்ள தள்ளி விட்ருவேன் தள்ளி விட்டு அப்புறம் நீ கயித்து பிடிச்சி தொங்கினா அவன் நீச்சல் அடிப்பான் ரெண்டு நாளைக்கு அது மாதிரி ஒரு நாளைக்கு முத பயப்புடுவான் அப்புறம் அப்புறம் நார்மல்லா அவனே குதிக்க ஆரமிச்சிடுவான் அப்புறம் நீந்த ஆரம்மிப்பான் அப்புறம் கயிறு கட்டி விட்டன்னா அப்புறம் கயித்த விட்ருவான் அப்படியே நார்மலாக நல்லா அதே குளத்துல கடிக்கிறது குளத்துல இப்போ எங்கூரு குளம் இருக்குது பெரிய குளம் இருக்குது அதில் பெரிய பையனுக்கு கற்று கொடுக்கும் போது அவன் நல்லா ஹயிட்டாக இருந்தான் படித்து அஞ்சு வயசுக்குலாம் மூணு வயசுக்கு கற்று கொடுக்க ஆரம்மிச்சேன் கையில் படுக்க வச்சிட்டு பின்னால் காலை கையை முன்ன நீந்துகிற மாதிரி இப்படி ஐயப்பனு சொல்லி கொடுத்தேன் எங்கள் பொண்ணுக்கு எல்லோருக்கும் நான் தான் கற்று கொடுத்தேன் நீச்சல் அடிக்க குளத்துல அடிக்க கிணத்துல கொஞ்சம் கஷ்டம் நீச்சல் அடிக்க குளத்துல கற்று கொடுக்க நல்லா ஈஸி கற்று கொடுத்தேன் எல்லா பசங்களுக்கும் கற்று கொடுப்பேன் எல்லா ரைட்டாக அடிப்பேன் பசங்க கற்று